திருப்பூரில் கல் திருப்பூர் மாவட்டத்தில் மா மாவட்டத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கியச் சவால்கள் என்னவென்றால் பாலின இ இது பாகுபாடு ஆ ம அதாவது நீண்ட நேரம் உழைப்பு போன்றவை இந்த நி கு குறைந்த சம்பளத்தில் இருப்பதாக ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் ஆனால் நீண்ட நேர வேலை என்பது தொன்றுத்தொட்டு வருவது ஒன்று தான் ஆனால் போ அதற்கென்றே ஒரு ஓ ஒரு துணைப் பணியாளர்களுடைய சங்கம் என்ப என்ற என்றொன்று இருக்கின்றது அது இருந்தாலும் அவ அவர்கள் அளிக்கும் இதே இது நீண்ட நேர வேலை வேலை வாய்ப்பையும் கு குறைந்த சல் சா என்று சம்பளம் சா சம்பளத்தையும் கொடுக்கின்றார்கள் என்பது எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதைக் கூறுகிறார்கள்